இப்போது நிறைய பேர் வந்து டிரெயின்ல போகிறது பஸ்ஸில் போகிறது ஏன்னா எல்லா இடத்துக்குமே நமக்கு வந்து ட்ரெயின் இருக்காது பஸ்ஸில் போகிறது தான் எல்லோருக்குமே ஈஸியாக இருக்கும் அதுக்கு அப்றம் எங்கே போகணும் எங்கே இறங்கணுன்னு வந்து அவங்களுக்கு பர்ட்டிகுலர் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் இப்போது வந்து கேள்ர்ஸுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு ஆனா நிறைய பேர் இந்த கண்டக்டர்ஸ் வந்து அவங்கள வந்து ஒழுங்காக மதிக்கிறதில்லை நீங்கள் என்ன காசு கொடுத்துட்டா வரீங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறாங்க அதனால இதுதான் இப்போது நிறைய பஸ்ஸில் கண்டக்டர்ஸ் பேசுறதுதான் நிறைய பெரிய பிரச்சனையா இருக்கு ஏன்னா அவங்க ஏதோ அவங்க நம்ம வந்து நீ ஸ்கீம் வந்து வந்ததுக்கு அவங்கள் என்ன பண்ண முடியும் அவங்கள் வந்து பஸ் ஸ்டாப் பஸ்ஸு வந்தால் பஸ்ஸை நிறுத்தி ஏறதான் முடியும் அவங்ககிட்ட போய்ட்டு ஏன் கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில் ஏறுறீங்க அப்படி இப்படினு கேட்பாங்க இதெல்லாம் தேவையில்லாத பேச்சாக இருக்கும் அவங்கள் வந்து நீங்கள் என்னமோ பஸ் ஓனர் மாதிரி நீங்கள் வரீங்க போறீங்க அப்படின்னு கேக்கிறாங்க இதை இது வந்து இப்போது நிறைய வந்து அதனாலேயே நிறைய பேர் வந்து பஸ்ஸில் வரதுக்கே எதுக்குடா வரணும் இவங்க கிட்ட எதுக்குடா நம்ம பேச்சு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது வந்து கவர்மெண்ட்டில் வந்து அவங்க சொன்னது மகளிருக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து அதுக்கு வந்து மகளிர் வந்து எதுவும் செய்ய முடியாது ஸ்கீம் இருக்குறதுனால அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க நமக்கு வந்து போய்ட்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பஸ்ஸில் வந்து போகிறாங்க